என்னோடய ஸ்கூல் லைஃப் பார்த்திங்கனா என்ன என்னோடய ஃபஸ்ட்டு க்ளாஸ் டீச்சர் வந்து பேர் வந்து க்ளோரின் மேரி டீச்சர் அவங்க தான் என்னை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல்ல ஜாய்ன் பண்ணி கொடுத்துது அதே மாதிரி செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல பார்த்திங்கனா சலிக் மேரின்னு ஒரு டீச்சர் இருக்காங்கள் அவங்க தான் எனக்கு ரொம்ப கொஞ்ச கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க ஸ்கூல் டேஸ் வந்து இங்கே ரொம்ப ஒரு கோல்டன் பீரியடாக தான் இருந்திருக்கு ஸ்கூல் லைஃப்ல வந்து எனக்கு இங்கே எல்லாமே கிடச்சிருக்கு அதில் வந்து எனக்கு கசப்பான அனுபவம்னு எதுமே வந்ததில்லை ஸ்கூல்ல பார்த்திங்கனா எல்லாமே நல்லதாக தான் நடந்திருக்கு ஸ்கூல்ல நான் படிக்கும்பொழுது ஸ்கூல்ல நான் படிக்கம்பொழுது ஒரு ஃபிஃப்த் எயித்து வரைக்குமே நான் ஆனால் சரியாக படிச்சதில்லை மிஸ்ஸுங்கள்ட்ட நிறைய அடி வாங்கியிருக்கேன் நல்லா படிச்சதே இல்லை ஒரு குட் ஸ்டூடண்ட்டு நான் இருந்ததே கிடையாது அதுக்கப்புறோம் எயித்துக்கப்றம் தான் நான் நல்லா படிக்கவே ஆரமிச்சேன் அதே மாதிரி எயித் வரைக்கும் நல்லா விளையாட்டு இது மாதிரி இதில் தான் இண்ட்ரெஸ்ட்டடாக இருந்தேன் பசங்கள் எனக்கு பசங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அதிகம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் அதிகம் ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னம் வரைக்குமே காண்டாக்ட்ல தான் இருந்துகிட்ருக்கோம் காலேஜில் லைஃபை விட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்காங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது நான் டென்த்தில் ஃபோர் ஃபிஃப்ட்டி மார்க் எடுத்திருக்கேன் டுவெல்த்தில் வந்து நையன் தேர்ட்டி மார்க் நையன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மார்க் எடுத்தேன் அது ஏ ரெண்டுமே வந்து ஒரு ஸ்கூல் வந்து சின்ன ஸ்கூல் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு சின்ன ஸ்கூல்ல எடுத்தது ஒரு பெரிய விஷயமா இருக்குது என்னுடைய ஸ்கூல் நேம் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் எங்கள் ஸ்கூல்ல பார்த்திங்கனா அது ஃபுல்லாவே கிறிஸ்டின் ஸ்கூல் தான் ரொம்ப டீசென்ட்டாக நல்ல பழக்கவழக்கங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் ஈவினிங் ப்ரேயர் மார்னிங் ப்ரேயர் டெய்லி சாமி கும்புடுறது அதை மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு ரொம்ப டிசிப்ளின் க்ளீனாக நீட்டாக வச்சிருந்துருப்பாங்க அந்த ஸ்கூல் வந்து எங்கள் ஊரிலே இருந்ததனால ஸ்கூல் லைஃப்ல நான் பெருசாக எந்த ஒரு கஷ்டத்தையுமே அனுபவிச்சது இல்லை இப்போ ஸ்கூல்க்கு போகிற பிள்ளைங்களா பஸ்ஸில் ஏறி காலையிலேலயே பஸ்ஸு ஆறரைக்குலாம் பஸ்ஸு ஏறி ஈவினிங் ஏழு ஏழரைக்கி வீட்டுக்கு வராங்கள் அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஏன்னா நாங்கள் படிக்கும்போது பக்கத்தில் தான் ஸ்கூல் ஓ அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் லைஃபோ இல்லை பஸ்ல ஸ்கூல்க்கு போய்ட்டு வந்த ஒரு லைஃபோ நாங்கள் பார்த்ததே இல்லை அந்தளவுக்கு எங்களுக்கு ஸ்கூலிங் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது